இப்போது நம்ம நாட்டில் உள்ள விவசாயிகள் செய்யக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான வேலை எப்படினா நம்மளும் அந்த எப்படி சொல்வது இப்போது ஒரு விவசாயத்துக்கு தேவையானது என்னென்ன உரம் எல்லாமே இந்த உரத்தை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு செலவு அந்த ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அப்புறம் இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இது விவசாயிகளுக்கும் விவசாயில் இருக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்காது ஆனால் விருப்பம் இல்லாமல் விவசாயம் யாருமே இருக்க முடியாது ஆனால் விவ விவசாயத்தை விட ஒரு நல்ல தொழில் எங்கேயுமே இல்லை அந்த விவசாயத்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் அதுதான் சொல்கிறேன் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் இந்த மண்ணுக்குள்ளேயிருந்துதான் வருது அந்த மண்ணுக்குள்ளேயிருந்து வர எல்லா உணவும் நம்ம உடலுக்கு ரொம்பவே தேவையான ஒரு உணவுகள் கொள்ளில் அவ்வளோ ஒரு தேவையானது பயிர் வகை எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது அதுதான் அவங்களுக்கு ஆசை வர்றதும் நம்ம இன்னும் தெரியும் ஒரு விவசாய விவசாயிகிறது இன்னும் ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு போகணுன்ற அந்த தொழில் மேலேதான் உங்களுக்கு ஆசை வருமே தவிர ஐடியில் வேலை பார்க்கணும் இந்த மாதிரிலாம் வராது ஸோ இதுதான்